டெல் ப்ளீஸ் டெல் யுவர் பாசிட்டிவ் எஸ்பீரியென்ஸ் யூ ஹேவ் வித்து யுவர் ப்ராடெக்ட் நம்ம ப்ராடெக்ட்ஸோடய ஃபிரீ நம்மளோடய ப்ராடெக்ட்டோடய பாசிட்டிவ் எஸ்பீரியென்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் எஸ்பீரியென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனால் அதில் வந்து நிறையவே இருக்குது அது என்னென்னால் நம்ம வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணுறதோட பாசிட்டிவ் பற்றி எல்லா கருத்தும் வந்து அதில் சொல்லலாம் சொல்லப்போனால் பாசிட்டிவ் பற்றி அந்த பொருள் எப்படிலாம் இருக்குது அதை சேல் பண்ணுறப்ப என்னென்ன அளவு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அந்த பொருள் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்துகிற மூலமாக நமக்கு என்ன பயன் கிடைக்குது அந்தமாதிரி வந்து அதை சொல்லலாம் லைக் நிறையா ப்ராடெக்ட் இருக்குது எக்சாம்புள் மொபைல் ஃபோன் லேப்டாப் அப்புறம் கேமரா அந்தமாதிரி ப்ராடெக்ட் அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நமக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறது தான் நம்மளோடய கருத்துக்களை சொல்கிறதுதான் பாசிட்டிவ் எஸ்பீரியென்ஸ் அது வந்து எப்படி சொல்லாம்னால் ஒரு ஃபோன் எடுத்துக்குவோம் எக்சாம்பிளுக்கு அது வந்து யூஸ் பார்க்குறோம் அது எத்தனை நாள் சார்ஜ் நிற்கிது கேமரா குவாலிட்டி எப்படிருக்கு பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது டிஸ்பிளே எப்படிருக்குது அந்தமாதிரி வந்து சொல்லலாம் இதே வந்து லேப்டாப் எடுத்துகிட்டோம்னால் லேப்டாப்பில் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா ஃபாஸ்ட்டாக இருக்கா ரேம் பூஸ்ட்டெலாம் எப்படிருக்கு அந்தமாதிரி வந்து சொல்லலாம் கேமராவில் பார்த்திங்கனா ஃபோட்டோஸோடய குவாலிட்டி கிளியர்னஸ் டார்க்கில் ஃபோட்டோ எடுக்கும்போது அது எப்படிருக்கு அப்புறம் கேமரா வந்து ஹோல்டு பண்ண கரெக்ட்டாக இருக்குதா லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்க எப்படிருக்குது அந்தமாதிரி சொல்லலாம் இது தான் என்னுடைய எஸ்பீரியென்ஸ்ஸும் ஆகும்